இப்போ நம்மள பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே டெல்டா மாவட்டமா அதிகமாக மூணு பாகோம் விளச்சல் எல்லாமே நம்ம பயிறுதான் போடுற மாதிரி இருக்கும் நெல் உளுந்து அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லா விவசாயத்துல அதுதான் போடுவோம் இப்போ இதுவே சித்திரைக்கு அப்பறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரும்பு போடுவோம் அந்த பக்கம் தஞ்சாவூர்கிட்ட இருக்கிறவங்க அப்படி இல்லைனா இது போடுவாக்க நம்ம பக்கம் இப்போ நாகப்பட்டினம் நம்மளாம் மெயின்லயே இருக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் அதிகப்படியாக நெல்லை தான் அதிகமாக போட்டுகிட்டு இருக்கோம் பயிறு பண்ணுறது இதுவே ஆடி பட்டம் ஆடி மாசத்துல வந்து இந்த மூணு மாசம் பயிறு குரும்பை சம்பா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆறு மாசம் பயிறு மூணு மாசம் பயிறு அது எல்லாமே நம்ம போடுறது தான் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்ல மகசூல் தர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குருவை தான் மூணு மாசத்திலயே நம்மளுக்கு வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ மழை நாளைக்கி முன்னாடியே நம்ம இப்போ ஆடி மாசம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கல் இப்போ சித்தரையில் நம்ம வந்து கரும்பு போடுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அது சக்கரை ஆலைக்கு தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் சக்கரை ஆலையும் கிட்ட கிடையாது இப்போ பயிறு இப்போ மிஷின் எல்லாமே கை நடவு இல்லை எல்லாமே மிஷின் நடவாக ஆயிடுறதுனால நம்மளுக்கு வந்து அதில் கொஞ்சம் மிச்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது ஆளுங்கன்னா ஆளுங்க கூப்பிறதுக்குள்ள நம்மளுக்கு இதாகுது அதனால இப்பதைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து நெல் அதிகமாக இருக்குது நம்மள பொறுத்தவரைக்கும் நெல்தான் அதிக லாபம் அதிகமாக தந்துட்டிருக்கு நம்ம பக்கமே நிறைய பேர் பருத்தி போடுவாங்க மக்காச்சோளம் போடுவாங்க கடல்ல போடுவாங்க ஸோ வேர் கடல்லனு சொல்லுவாங்கல்ல மல்லாட்ட அது போடுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது போட்டுகிட்டு இருப்பாங்க நம்ம பக்கம் அதிகமாக நம்ம வயல்ல நம்ம இது பண்றது எல்லாமே வந்து நெல்லுதான் குருவை சம்பா அந்தமாதிரி இருக்கிறது தான் நம்ம அதிகமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெளியில பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்ன போட்டுட்டிருப்பாங்க